எனக்கு வந்து டான்ஸுன்னால் ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் வந்து நிறைய வந்து வீடியோஸ் பார்த்து அதோடய ஸ்டெப்ஸெல்லாமே ப்ராக்டீஸ் பண்ணி நிறைய டான்ஸ் ப்ராக்டீஸ் பண்ணியிருக்கேன் அந்த டான்ஸ் ப்ராக்டீஸ் வந்து ஏதோ நல்ல ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன் செட் பண்ணி அந்த லொக்கேஷனில் வந்து டேன்ஸ் ஆடி அதை வீடியோ எடுத்து அதை வந்து மறுபடியும் எல்லாத்தையும் எடிட் பண்ணி அது அழகாக வந்து கட் பண்ணி அந்த டான்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் எனக்கு டேன்ஸ் ஆடுகிறத்துக்கு ரொம்பவுமே பிடிக்கும் ரொம்ப பிடித்த விஷயம் அதை வந்து நான் ஏற்கனவே பண்ணை பண்ணி போ அப்லோட் பண்ண அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கும்போது என்ன நினைக்கும்போது எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னால் வந்து இது டேன்ஸ் நானா ஆடியிருக்கேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன ஏதுங்கிறது ஸ்டெப்ஸ் பார்த்து எனக்கு ரொம்ப நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது நமக்கு ஒரு மனசில் ரொம்ப ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா ஏன்னால் வந்து நம்ம பிடிக்காத ஒரு விஷயத்தை நம்ம எத்தனை டைம் பண்ணாலும் அது வந்து மனதுக்கு திருப்தி இருக்காது இப்போ பிடிச்ச விஷயம் வந்து ஒரு டைம் ஒரு சில டைம் பண்ணாலுமே அது வந்து ரொம்ப மனத்திருப்தியாக இருக்கும் அதை செஞ்சது அந்த பழைய நினைவுகள் வந்து திரும்பி எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஹேப்பியாக இருக்கும் இது மாதிரி சாதனைகள் வந்து நெ நிறையா பார்த்துருக்கேன்